ஹலோ பையரா வணக்கம் மேம் எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு வேணுமே ட்ரெஸ் ட்ரெஸ்ஸு வந்து எந்த கடையில் கிடைக்கும் ஆ எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா எனக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா ஏன்னால் ஜாப் வைக்கணும்னு நினைக்கறேன் எனக்கு மல்லிகைப் பூவெலாம் வேணும் எங்கே கிடைக்கும் நைட்டியெலாம் ஒரு ஐம்பது நைட்டி அமௌண்ட் அமௌண்ட் எத்தனை ருபா வரும் ம் பெல்லெலாம் கிடைக்கு பெல்லெலாம் கிடைக்குமா

வேறு உங்கள் கடையில் வேறு எதெலாம் கிடைக்கும்

டிசர்டெலாம் எத்தனை ருபா வரும் டிசர்ட்டு எங்கே கிடைக்கும் ஆ நீங்கள் எப்போது கொண்டு வருவீங்க அங்கிருந்து எப்போது அங்கே இந்த இடத்துக்கு வரும் ஆ எல்லாத்துக்கும் பா எல்லாத்துக்கும் பைசா அமௌண்ட் பார்த்துட்டு சொல்லுவீங்களா எங்கள் வீட்டு பக் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் இடம் கிடக்கு அந்த இடத்துல நான் இது வைக்கலாம்னு நினைக்குறேன்

இங்கே நிறைய இடம் இருக்குது அதனால் ஒரு இந்த கடை ஓப்பன் பண்ணலான்னு நினைக்குறேன் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா எல் எல்லாத்தையும் கொஞ்சம் எனக்கு வாங்கித்தாங்க

சரி ஆ சரி

ஆ சரி